நம்மளோ காத்தையில பார்த்தீங்கன்னா கு குடிநீர் தண்ணீன்னு பார்த்தீங்கன்னா போர்த்தண்ணி கிடைக்குதுங்க சாய்ங்காலம் ஆற்று தண்ணி ரெண்டுமே நல்லா இருக்கும் ஆமாம் பக்கத்தாண்ட ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா போர் போட்டுருக்கிறாங்க அது நம்மூருக்கு டிஸ்ட்டிபியூட் பண்ணுவாங்க அந்த டிஸ்ட்டிபியூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் லிட்டருக்கு மேலே இருக்கும் பெரிய தொட்டி ஒன்று கட்டிவிட்டுருக்குறாய்ங்க அந்த இதில் வந்து ஸ்டோராகும் சாய்ங்காலம் ஆனால் அந்த போர் தண்ணி எடுத்துவிட்டுருவாய்ங்க அப்புறம் காத்தாலைக்கு அந்த ஆற்று தண்ணி வந்துருங்க ஆமாம் இதனால தண்ணிப் பிரச்சனை இல்லைங்க பக்கத்தாண்ட ஊர்லேருந்து வரதுனால எல்லா ஊருக்குமே எல்லா நம்ம தண்ணியும் கிடைக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எதாவது திருவிழா இந்த டைம்மில பார்த்தீங்கன்னா அந்தத் தண்ணியே டிஸ்ட்டிபியூட்டாகுது நம்ம பஞ்சாயத்து வார்டு கவுன்சிலர்லாம் அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாருங்க இதை சுத்தமாக இருக்குங்க பரவால்லங்க